சமீபத்துலம்மா வால்பாறைன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே நிறையா காடு இந்த மரங்கள் யானை புலி சிங்கவால் குரங்கு இது மாரி பல விலங்குகளை பார்த்து நல்ல என்ஜாய் பண்ணோம் நல்லா அருமையாகருந்துச்சி இயற்கையான பொருளுங்களை எல்லாம் நல்லா ரசிச்சு பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் புகைப்படம் எடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த சிங்கவால் குரங்கு மான் கரடி யானை சில பறவைங்கெல்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் இந்த புகைப்படம் எடுத்து ரொம்ப ரசிச்சு பார்த்தோம்மா